ஹலோ ஹ இது பர்வீன் ட்ராவல்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் ஆ சரி எத்தனை பேர் மேம் போகிறீங்க ஃபைவ் மெம்பர்ஸு குரூப்பாக போகிறீங்களா இல்லை எப்படி காரா இல்லை வேனா மேம் சரி ஓகே மேம் அஞ்சு பேருக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் வரும் எத்தனை நாள் மேம் நீங்கள் போகிறீங்க ஃபைவ் டேஸா சரி ஓகே மேம் நாங்கள் பார்த்து பண்ணி தர்றோம் மேடம் அங்கே வந்து ரூம்பு ஆ சொல்கிறேன் மேம் நான் உங்களுக்கு எல்லாமே நான் வாட்ஸாப்பில் சென்ட் பண்ணிடுறேன் மேடம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் இங்கே ரூம்பு சாப்பாடு அந்த ஃபை அங்கே எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவோம் நாங்கள் உங்களுக்கு மற்றது எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னால் நீங்கள் வந்து ஆட்ரு மற்ற திங்க்ஸு எல்லாமே நீங்கள் ஆட்ரு பண்ணுறாந்தா அதுக்கு தனியாக நீங்கள் அமௌண்ட்டு வந்து கட்டிவிடணும் ஆ இருக்காங்க மேடம் நாங்களே அதுக்கு உங்களுக்கு ஆள் அனுப்பிடுவோம் மேடம் நாங்களே ம் இல்லை நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அந்த கட்டணமெலாம் நீங்கள் தேவையில்லை நாங்களே வந்து பார்த்துக்குவோம் மேடம் ம் நான் நீங்கள் வந்து எ என்ன டேட் நீங்கள் கிளம்புறீங்க அப்படியா சரி அன்றைக்கு நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் வந்துடுங்க மேடம்

இல்லை அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்க மாட்டோம் மேடம் ம் நாங்களே கூட்டிகிட்டு போகிறதுனால நாங்களே டைமிங்க்கு வந்து நாங்களே கூட்டிகிட்டு வந்துடுவோம் ம் இல்லை அந்தமாதிரிலாம் வராது எக்ஸ்ட்ராவெலாம் நாங்கள் இவ்வளவுன் நான் வந்து உங்களுக்கு நான் வாட்ஸாப்பில் எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுறேன் வேறு எதுவும் டீட்டெயில் வேணுமா இ இப்போ வந்து கேரளா நீங்கள் போய்விட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து பிளேஸ் வந்துடும் அந்த பத்து பிளேஸ்ஸுமே நாங்கள் காட்டிடுவோம் ஆமாம் மேடம் அதுக்கு தனியாக பேமெண்ட்டு வரும் ம் அது நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் சொல்கிறோம் மேடம் நாங்கள் அப்படி வரையில் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன் டீட்டெயிலெல்லாம் ஆ பார்த்துட்டோம் ஆ சரிங்க மேடம் வேறு எதுவும் டீட்டெயில் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் மேடம் ஆ நன்றி மேடம் நாங்களே உங்களுக்கு அதெல்லாம் புக் பண்ணி தந்துடுவோம் மேடம் ம் ஆ ஓகே மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ நன்றி மேடம் ஆ